ஆமாம் சார் ஹயர் சகென்ட்ரி ஸ்கூல் தான் சார் பிரின்சிபல் பேசுறேன் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம ஸ்கூல் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட் கொடுக்குறோம் சார் லவல்த்து டுவெல்த்துக்கு மட்டுமில்ல சார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிசாருக்கட்டும் இல்லை ஸ்போட்ஸ்ஸாருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்து தான் சார் பார்க்குறோம் ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பசங்களையோ இல்லை பொண்ணை சேத்துவிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பாசாவுறதுக்கு நான் உறுதி சார் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு வெல் டிரெய்னான டீச்சர்ஸுலாம் இருக்கிறாங்க நாங்கள் பிராக்டிஸ் கொடுத்து நாங்கள் படிக்க வைக்கிறோம் சார் ஒரு பையனுக்கு எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்டிங்கிறத பொறுத்து தான் சார் அவனுக்கு சப்ஜெக்ட்டே நடத்த ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அவனுக்கு எப்படி நடத்தினா புரியுமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இரண்டு வாட்டி படித்தா தான் ஞாபகம் ஒரு குழந்தைக்கு நாலுவாட்டி படித்தா ஞாபகம் வரும் அதேமாரி நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்யிறோங்க சார் அதனாலேயே நம்ம காலேஜ் வந்து ரொம்ப கல்லூரி வந்து ரொம்ப இதுவாயிருக்கும் சார் ஆ சொல்லுங்கள் சார் சரி சார் போட்டுடலாம் சார் போட்டுடலாம் சார் நம்ம நம்பிக்கையாக நீங்கள் ஒன்றும் கவலையே படவேணாம் சேர்த்துட்டீங்கன்னா உங்கள் பையனுக்கு என்னென்ன தனித்திறமை இருக்குது அது பார்த்து அதுவே நாங்கள் வந்து படிப்பில் ரொம்ப கொஞ்சம் வீக்காருக்கார் அப்படின்னாலே நாங்கள் வந்து நல்லா இது பண்ணி விட்ருவோம் சார் நீங்கள் வேறு நானூற்றி தொண்ணுத்தொம்போது மார்க் எடுத்திருக்காருன்னீங்க கண்டிப்பாக அவரு பாஸ் பண்ணிடலாம் சார் எங்கள் ஸ்கூலு எங்கள் ஸ்கூல் பெருமை பேர் வாங்கித்தரலாம் சார் அவரு பீஸுலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் சார் ரொம்ப கம்மியாக எல்லா மற்ற ஸ்கூலை பொறுத்தவரையும் நம்ம ஸ்கூலு வந்து ரொம்ப கம்மியாக தான் சார் வாங்குகிறோம் டிரான்ஸ்போர்ட் பீஸுன்னு பாத்திங்கன்னாலே வெறும் ஒரு தவுசண் ருப்பீஸ் தான் வாங்குகிறோம் பர் பர் மந்த்துக்கு இல்லை சார் அதாவது சிக்ஸ் மந்த்துக்கு ஒருவாட்டி பார்த்தாலே தவுசண் ருப்பீஸ் தான் வரும் டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரொம்ப ஏற்ற மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு ஐயாயர ரூபா சார் அவ்வளோதான் சார் ஒன் இயருக்கு ஐயாயரா ரூபா கட்டினா போதும் சார் லவன்த்துக்கு நீங்கள் ஐயாயர ரூபா புக் ஃபீஸுலாம் நாங்களே புக்குலாம் நாங்களே கொடுத்துருவோம் நீங்கள் அந்த நோட்டு மட்டும் நீங்கள் வெளில வாங்கிக்கணும் சார் நோட்டு புக்குலாம் நாங்கள் கொடுத்துருவோம் அது இலவசமாக கொடுத்துடுவோம் புக்குக்கு வந்து காசு வாங்க மாட்டோம் சார் இதுதான் சார் எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பக்காவாக இது பண்ணிடுவோம் சார் உங்கள் பசங்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் சாப்பாடு இங்கேயே லஞ்ச் இங்கேயே கொடுத்துருவோம் சார் லன்ச்சுக்கு நீங்கள் மட்டும் பே பண்ணால் போதும் சார் அதுவுமே வந்து அதுவும் வந்து ஒன் இயருக்கு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயர ரூபா தான் சார் வருது ஸ்போர்ட்ஸில் இண்டோர் கேமும் இருக்கும் அவுட்டோர் கேமும் இருக்கும் சார் இண்டோர் பார்த்திங்கன்னா இண்டோர் பார்த்திங்கன்னா செஸ்ஸுருக்கு கேரம் போட் இருக்குது வெரைட்டிஸ்ஸான இதல்லாம் இருக்குது சார் அவுட்டோர் பார்த்திங்கன்னா ஃபுட்பாலு வாலிபாலு அதேமாரி பேஸ்கெட் பாலு டென்னிஸு இதுலாம் நிறையவே இருக்குது சார் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவுங்களுக்கு எது விருப்பமிருக்கோ அதுபடி நாங்கள் இது பண்ணிடுறோம் சார் ஒரு பையனுக்கு படிப்பு வரல எல்லோருக்கும் நம்ம ஒரே பேட்டி வைச்சி ஒரே போட்டி வைச்சி இது பண்ண முடியாது சார் முடிவு பண்ண முடியாது சார் எனக்கு இதுதான் வரும் இதுதான் வரும்கிறது ஸோ அதனால் யாருக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அவுங்களுக்கு அது ஏற்ற மாரி நம்ம டிரெய்னிங் கொடுத்துடுவோம் சார் இப்போது நீங்கள் ஒரு மீனை வந்து மரம் ஏறுங்கன்னு சொன்னால் அது ஏறாது ஏன்னா அதுக்கு நீந்த மட்டுந்தான் தெரியும் ஸோ அதே போல் தான் சார் ஒவ்வொரு பசங்களுக்கும் தனித்திறமை இருக்கும் அதுமாரி தான் நாங்களும் அவுங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் ஐடிண்டிஃபை அவுங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சார் நீங்கள் கவலையே படாதீங்க வாங்க ஒரு நிம்ஷம் இன்றைக்கே இன்றைக்கே நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுருங்க ஓகே சார் நன்றி வாங்க